ஆமாம் சொல்லுங்க ம் நிறைய இருக்குது நம்ம இதில் வெரைட்டீஸெல்லாம் பார்க்கலாம் வேறு என்ன மாதிரி வேணும் உங்களுக்கு ம் எல்லாமே இருக்குது கவிதை புக் இருக்குது நாவல்ஸ் இருக்குது சின்ன குழந்தைகளுக்கு உள்ள ஸ்டோரீஸ் இருக்குது ஆ டென் பெர்சன்ட்டேஜ் டிஸ்கௌண்ட் உண்டு இதை ஆமாம் ஒரு ஒரு த்ரீ மன்த்ஸ் மட்டும் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் ரேட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் இப்போ வாங்குன்னீங்கனா நீங்கள் டிஸ்கௌண்டில் வாங்கிக்கலாம் ம் மார்னிங் டென் ஓ கிளாகில் இருந்து நைட் வந்து நயன் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் இன்னைக்கிலா சன்டே லீவு ம் ம்